கிராமப்புறங்களுக்கு போனால்தான் வந்து இரவு நேரத்தில் வந்து ஸ்டார் வந்து நல்லா கிளீரென்ஸ் நல்லா தெரியும் காற்று வந்து மாசுப்படுறதுல்ல அங்கே வந்து மரம் செடி கொடிகளெல்லாம் நிறைய இருக்குது அதே வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து அந்த மாதிரி இல்லை அதே வந்து மொட்டை மாடிக்கு போனால் மட்டும்தான் பிள்ளைக்கள் வந்து ஸ்டாரை பார்க்குணும் சொன்னாங்கன்னால் மொட்டை மாடிக்கு போனம்னால் பார்க்கலாம் ஆனால் அவ்வளோவா சுத்தமாக தெளிவாக இருக்காது ஏன்னால் அங்கே வந்து காற்று மாசுப்படுறதுனால வந்து எதுவும் தெளிவாக தெரியாது